இப்போ நான் எப்பிடின இப்போ எப்படி சொல்லணுன்னா நான் ஏ சின்ன வயலசுலருந்து ரொம்ப ஜாலியாக இருப்பேன் இது எப்பிடின்னா பசங்ளோட ப ஃப்ரண்ட்ஸோடா சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஊர் சுற்றுறதும் அப்படி இருப்பேன் ஜாலியாக இருப்பேன் இது இப்போ ஸ்கூல் அனுபவத்தை பற்றி சொல்லணுன்னா இது ஏ ஃப்ரண்ட்ஸு சாமான எடுத்தேன்ப அப்புறம் வந்து இங்கே ஃப்ரண்ட்ஸ் வீட்டில் போய் ஜாலியாக விளையாண்டுட்ருப்பேன் அப்புறம் வந்து இது எங்கள் மிஸ் வந்து நிற்க ஸ்கூல்க்கு வெளில முட்டி கால் போட வைக்க போட்டு வைக்கும்போது இது அவங்க ஒரு கொஸ்ட்டின் கேட்டால் இவ்வளோ இதையும் இவ்வளோ சேதியை திணிக்கிறீயே வைக்கமா இல்லை அப்படின்னு மேடம் இல்லை டீச்சர் நாங்கள் வந்து நம்ப நீங்கள் என்ன பார்த்துதா செய்யறாங்க சொன்னீங்க ஆனால் என்ன பார்த்து ஒரே தெரியாமல் இருக்க ஜாலியாக பேசிட்டுருப்போம் அந்த டைம்மில் மறக்க முடியாத ஃபீலிங்கு அப்புறம் வந்து இது ஸ்கூல் டேஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து இது அப்படி துன்பங்கள் பார்த்தீங்கன்னா இது சின் சின்ன வயசில் நான் விளையாண்டுட்ருக்கம்போது எங்கள் அப்பா என்ன விளாடக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சிருக்கார் திட்டிருக்கார் அதுனா எப்பிடின்னா மனசு கஷ்டமாதான் இருந்துச்சு அப்புறம் வந்து அப்புறம் எங்கள் அம்மா வந்து எனக்கு ரொம்ப பாஸிட்டிவாக எல்லாதையும் நடந்ததை சொல்லித் தருவாங்க அப்புறம் எங்கள் அப்பா வந்து திட் இது நல்லதுதான் திட்டுறாங்க நல்லதுதான் திட்டுறாங்க நல்லதுதான் அடிக்கிறாங்ன்னு நானும் செய்யறது தூக்கிட்டு போவேன் மறைச்சிக்கிட்டு போவேன் அப்புறம் வந்து ஸ்கூல் நம்ப வந்து நம்ம நல்லா ஜாலியாக இருந்துச்சு அப்போ வந்து இது ஸ்கூல் அனுபவத்தை பற்றி சொல்லணுன்னா ஃப்ரண்ட்ஸோட ஜாலியாக இருப்பேன் எந்த டைம்ன்னு இல்லை பொழுதனிக்கும் பசங்களோடதான் சுற்றிட்ருப்பேன் அப்புறம் வந்து இது அப்புறம் வந்து வீட்டுக்கு போவேன் வீட்டில் வந்து டிவீ பார்ப்பேன் சின்ன இது இளம் வயசு பருவம் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பயலோட சேர்ந்து திருட்றதும் ஆட்டையை போட்றதும் அப்படி இருக்காது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து வீட்டில் வந்து அம்மா அப்பா சின்ன வயசில் எப்படி பார்த்துக்குவாங்களோ சின்ன வயசில் எப்படி பார்த்துப்பாங்க அது மாரி நல்லா பார்த்துக்ட்டாங்க சின்ன வயசில் ரொம்ப பொறுப்பாக அப்புறம் கொஞ்சம் வயசு இந்த சேஞ் ஆவதான் அவங்க என்ன கொஞ்சம் அடிக்க அடிக்க வந்தாங்க அப்புறம் வந்து இப்போ நல்லாதான் இருக்கேன் அப்போ வந்து இது நம்பளை சரி கண்டிக்கணும் அப்படின்னுங்க நினச்சு தான் அதுக்குள்ளே இப்டிப்டிலாம் செஞ்சா நல்லா இருப்பேன்னு நினச்சுதா அடிச்சாங்க அதனால் அது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை